ஆரோக்கியமான உணவுனா நான் வந்து பண்ணுறது வந்து இது இது பருத்தி பால் பண்ணுவேன் பருத்தி பால் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட் இதுக்கு பருத்தி கடையில் விற்கும் பருத்தி பருத்திக்கொட்டைன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும் அதை வாங்கிகிட்டு வந்து நைட்டுக்கு ஊற வச்சிடணும் பருத்திக்கொட்டையை அதுக்கடுத்து ஊற வச்சதுக்கப்பறம் காலையில் விடிஞ்சோடன அந்த நல்லா பருத்திக்கொட்டை ஊறியிருக்கும் அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டி நல்ல என்ன சொல்கிறேன்னா சக்கையாக நல்ல என்ன சொல்கிறேன்னா மாவு மாதிரி வரத்தொட்டிக்கும் நல்லா ஆட்டி அந்த எல்லாத்தையும் ஆட்டின அந்த பருத்திக்கொட்டையை எடுத்து ஒரு துணியில் வச்சு அதை நல்லா புழிஞ்சோம்னா ஒரு பால் மாதிரி வரும் அந்த பாலை எடுத்து அந்த பாலை ஃபுல்லாக சேர்த்து என்ன பண்ணணும்னா ஒரு சட்டியில் வச்சு அந்த பாலை கொண்டுவந்து போய் கொண்டு போய் அடுப்பில் வச்சு சுட வைக்கணும் சுட பண்ணி சுட வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நம்மளுக்கு தேவையான அந்த பருத்திப்பால் இது இதுக்கு வரும் வந்தோடன தேவையான தேங்காய் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுக்கலாம் தேங்காய் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அந்த தேங்காவை போட்டு நல்லா இது பண்ணோம்னா மிக்சிங் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கடுத்து இது வெல்லம் இந்த மண்டை வெல்லம்னு சொல்வோமா அதை நச்சு அதில் போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லா இது பண்றதுக்கு நல்லா இருக்கும் இது காலையில் வெறும் வயிற்றுல குடி குடிச்சம்னா குடிச்சோம்னா உடல் இது என்ன நம்ம வயிற்றுல இருக்கிற கிருமி எல்லாம் நீங்கும் அதுக்கடுத்து காலையில் சுறுசுறு சுறுசுறுப்பாக இருப்போம் நல்லா வேலை பாக்கலாம் நல்லா எனர்ஜியாக இருக்கும் அதனால் என் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து தெனைக்கும் காலையில் எந்திரிச்சோடனே காப்பிக்கு பதிலாக இது பருத்திப்பால் தான் நாங்கள் குடிப்போம் அது வந்து நான் அதிகமாக இப்போ என்ன சொல்கிறதுன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக எல்லோரும் விரும்புவதே இந்த பருத்திப்பால்தான் அதனால் எல்லோருமே இது பருத்திப்பாலை வந்து யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கும் நல்லது எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா எனர்ஜியாக இருக்கலாம் வேலைலாம் சுறுசுறுப்பாக பார்க்கலாம் அதனால் எல்லோருமே இந்த பருத்திப்பால் வந்து குடியுங்க